ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் சரிங்க சொல்லுங்கள் என்ன வேணும் சரிங்க என்ன என்ன மாதிரி ஃபுட் எதிர்ப்பார்க்குறீங்க இன்றைக்கு வந்துட்டு மட்டன் கறி சிக்கன் கறி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நாண் புலாவ் அப்புறம் ஈரோடு ஃபேமஸான கிள்ளு கறி அதுவும் இருக்குதுங்க இல்லைங்க ஸ்பைசியாகதான் இருக்கும் நீங்கள் நார்மலாக மட்டன் சிக்கன் சாப்பிட்றீங்கள்ல அதே மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் பெப்பர் இதில் ஆட் பண்ணுவோங்க அதுதான் இதோடய ஸ்பெஷலுங்க ம் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க எவ்வளோ பேருத்துக்குங்க எப்போ வேணும் ஆ ஓகேங்க தேவைப்படுதுன்னா நீங்கள் இங்கே ரெஸ்டாரண்டுக்கு வரீங்களா இல்லை டோர் டெலிவரி பண்ணணுமாங்க ஆ சரிங்க கண்டிப்பாக அனுப்பிக்கலாங்க ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குதுங்க டெலிவரி மேன் கிட்டேயும் கொடுக்கலாங்க அது உங்களோடய விஷ் இல்லைங்க ஆப் மாதிரி இன்னும் நாங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணலை இது வில்லேஜ் ஏரியாங்கிறதுனால இன்னும் நாங்கள் அந்தளவுக்கு போகலைங்க இப்போது வந்து நீங்கள் வாட்ஸ்சாப்பில் ஆர்டர் பண்ணுணீங்க அப்படின்னால் உங்களுக்கு டோர் டெலிவரி மட்டும் கொடுத்துருவாங்கங்க இல்லைங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஆஹ ஸ்டார்ட்டர்ஸ்சில் வந்துட்டு அது நீங்கள் என்ன என்ன மாதிரி ஸ்டார்ட்டர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னாலும் பண்ணித் தந்துடுவாங்க இப்போதைக்கு வந்துட்டு மிண்ட்டு ஃபேமஸுங்க ஆ இருக்குதுங்க உங்களுக்கு நண்டு சூப் இருக்குது ப்ளஸ் ரசம் அந்த மாதிரியும் இருக்குதுங்க நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ பண்ணி கொடுத்துர்லாங்க ஆ சொல்லுங்கள் இதே நம்பருக்கு வாட்ஸாப்பில் அனுப்பிடுறீங்களா ஆ கண்டிப்பாங்க ஆ சரிங்க ஓகேங்க பண்ணிக்கலாங்க ஆ இருக்குதுங்க ஐஸ் க்ரீம்ஸும் இருக்குதுங்க ஆ சரிங்க வேறெதும் வேணாங்கலாங்க சரி ஓகேங்க தேங்க் யூ